உ உல உலகத்துலையே சிறந்த உறவுனாலே அது தாய்மை தான் ஒரு அம்மா குழந்தைய கருவில் சுமந்து அதை பெற்தெடுக்குறது அவங்களுடைய கனவு அதையும் தாண்டி ஒரு குழந்தைய பெற்தெடுத்துட்டு அந்த குழந்த பிறந்த அந்த நிமிஷத்துலருந்து அவங்க உயிர் மூச்சு இருக்கிற வரைக்குமே அந்த குழந்தைய பாதுகாக்குறதுக்காகவே தான் எல்லாருமே ஒரு ஒரு தாயும் வாழ்வாங்க அப்படி இருக்கும் போது குழந்த பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைய பாதுகாக்குறதுக்காக முதல்ல குழந்த பிறந்த உடனே அந்த தாய் எல்லாருமே குழந்தைக்கி அந்த சீம்பால் கொடுக்குறது தான் முக்கியத்துவமே அது தான் எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் முதலில் இருக்குறதையே அந்த சீம்பால் தான் அதைக் கு அதை கொடுத்துட்டு அதை தாண்டி குழந்தையுடைய ஹெல்த்துக்காக முதல்ல குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கி கொடுக்குறதே தாய் பால் மட்டும்தான் அந்த தாய் பாலை அடிப்படையாக வச்சு தான் ஒரு குழந்த இந்த பூமியில் வாழவே ஆரம்பிக்கும் அப்படி இருக்குறப்போ எல்லாருமே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தாய் பால் கொடுக்குறது ரொம்ப அவசியம் குழந்தைக்கி முதலில் ஆறு மாதம் தாய் பால் மட்டும்தான் கொடுக்கணும் அதை தாண்டி குழந்த நல்லா வளர்றதுக்காக எது கொடுத்தலுமே ஆறு மாதம் கழிச்சி தான் கொடுக்கணும் அது கொடுக்குறச்சும் ஆறு மாதத்துக்கு அப்புறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குழந்தைக்கி எதுவாக இருந்தாலும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் போது அப்போவும் குழந்தைக்கி ரெண்டு வயசு வரைக்கும் தாய் பால் கொடுக்குறது ரொம்ப அவசியம் ஆறு மாதத்துக்கு அப்புறோம் குலந்தைங்களுக்கு நம்மளாக ரெடி பண்ணுற கஞ்சி அந்த மாதிரி தான் குலந்தைங்களுக்கு கொடுக்கணும் வெளியில பாக்கெட்டு ஐட்டம் எதுவுமே குழந்தைக்கி கொடுக்குறதுக்கு தவிர்த்திடணும் குழந்தைங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி தானிய வகைகளை எல்லாமே நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக் கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் குலந்தைங்களுக்கு பிஸ்கெட்லருந்து எல்லாமே நம்மளா குழந்தைங்களுக்கு கவனிச்சு பாதுகாப்பாக கூடயே இருந்து கொடுக்கணும் ஒரு வயசு வரைக்கும் குழந்தைய நம்மளே கூட இருந்து பாத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் எது கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப கவனமாக கொடுக்கணும் உடனே ஹாட் வாட்டர் அந்த மாதிரி கொடுக்கணும் குலந்தைங்களுக்கு எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே ஆறு மாதத்துக்கு மேலே தான் கொடுக்கணும் ஒரு வயசு வரைக்கும் ரொம்ப கவனிப்பாக இருந்து குழந்தைக்கி ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் வீட்டுலையே ரெடி பண்ணி கொடுக்குறது தான் எல்லாருக்குமே நல்லது குழந்தைய ரொம்ப பாதுகாப்பாக ஒரு வயசு வரைக்கும் பாதுகாக்கிறது தாய்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஆகவே குழந்தைக்கி எது கொடுத்தாலும் ஒரு வயசு வரைக்கும் நம்ம வீட்டுலயே ரெடி பண்ணிக்கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது